ஆ சொல்லுங்கள் தம்பி ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஓகே சரி தம்பி ரிபோர்ட் எல்லாம் பார்த்தன் கொஞ்சம் ஷுகர் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகதான் இருக்கு ஆ இல்லை தம்பி அது ஆ அதெலாம் இருக்லாம் தம்பி தப்பில்லை எல்லாருக்கும் இருக்கிறதுதான் அதுக்கு நம்ம ஹெல்த் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணுல சாப்புட்றீங்களா இல்லையா மூணு வேளையும் ஆமாம் தம்பி அதான் ரிப்போர்ட்லையும் அதான் இருக்கு ஷுகர் அதிகமாகதான் இருக்கு நீங்கள் ஒழுங்காக சாப் அதெலாம் சரி தம்பி எல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் வேலைலாம் இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து சாப்பாட்டை தள்ளி வைக்க கூடாதுல காலையில எட்டு மணிக்கின்னா அது எட்டு மணி டெய்லி ஃபாலோ பண்ணணும் அதையும் ஒரு மணிக்கு வச்சு ஒரு மணிக்கு உங்களால் சாப்பிட முடியுன்னா ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிடுங்க ஆனால் சாப்பாடை வந்து நீங்கள் சாப்பிடாம இருந்திங்கன்னா இப்போ என்ன பிரச்சன வரும் பார்த்திங்களா உங்களுக்கு ஷுகர் லெவல் கண்ட்ரோலில் இல்லை பீபி அதிகமாக இருக்கு நிறைய பிரச்சன இருக்கு இல்லை இல்லை ஃபுல்லாக மூணு வேளையும் ரைஸு சாப்பிட்டிங்ன்னா உங்க ஒன்றும் பண்ண முடியாது தம்பி காலை காலையில காலையில ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க முடிஞ்சா ஒன்று மட்டும் எடுத்துக்ங்க அதிகமாக ரைஸ் சேர்த்துக்கிட்டிங்னாலே உங்களுக்கு ஷுகர் அதிகமாக இருக்கும் அதனால அதனால மதியம் வந்து கொஞ்சமாக ரைஸ் சாப்பிடுட்டு நைட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுக்ங்க இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடுங்க முடிஞ்சா நைட் முடிஞ்சா நைட்லையும் சப்பாத்தியே மெயின்டெய்ன் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது ஆ ஷுகர் லெவெல்லாம் கண்ட்ரோலில் இருந்தா தான் ஷுகர் லெவெல்லாம் கண்ட்ரோலில் இருந்தா தான் கரெக்ட்டாக இருக்கும் ஓகே டேப்லெட்லாம் இருக்கா இல்லையா ஓகே ஓகே சார் ரிபோர்ட் எல்லாம் ரெடி ஆயிட்டு நீங்கள் ஈவ்னிங் வந்திங்கன்னா வாங்கிலாம் நான் டேப்லெட் எழுதி வைக்கிறன் ஓகே நீங்கள் ஈவ்னிங் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறிங்களா ஃபீஸ் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெண்டிங் இருக்கு ஆ ஓகே நீங்கள் ஈவ்னிங் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறிங்களா சரிபா ஓகே